இந்தியாவில் உள்ள முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நினைவுக்கு வரது வந்து தாஜ்மஹால் தான் தாஜ்மஹால் தான் வந்து எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு சுற்றுலாத்தலம் அந்த இடத்துல வந்து அது வந்து கல்லறைன்னு சொல்லி சொல்லுறாங்க கல்லறையாக இருந்தாலும் மும்தாஜோட நினைவாக வந்து ஷாஜகான் கட்டுனதுனால அது வந்து இப்போ உலக இப்போ உலக அதிசயத்தில் ஒன்னாக இருக்குது அதனால எல்லாருமே வந்து அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அடுத்து வந்து மாமல்லபுரம் மாமல்லபுரம் வந்து ஒரு நிறைய பாண்டிய ம ஸோ அந்த அந்த ஆரம்ப கால கட்டத்தில் பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் வந்து மாமல்லபுரம் அங்கே வந்து நிறைய சிற்பங்கள் இருக்கும் வெளிநாட்ல இருந்து வர பயணிகள் எல்லாருமே வந்து மாமல்லபுரத்தை வந்து சிறப்பாக வந்து பார்க்குறாங்க ஏன்னா அந்த அங்கே நிறையா குடைவரை கோயில்கள் இருக்கு சிலைகள் எல்லாமே வந்து தத்ரூபமா இருக்கும் அதனால் வந்து அங்கே வரத வந்து எல்லாரும் விரும்புறாங்க அப்புறம் இன்னொன்று இடம் வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து வைகுண்ட பூலோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்தையும் வந்து எல்லாரும் சுற்றுலாத்தலமாகவும் வருவாங்க ஆன்மீக ரீதியாகவும் வந்து அந்த இடத்துக்கே வருவாங்க அடுத்து வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தஞ்சா தஞ்சாவூர் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து உலகப் புகழ்ப்பெற்றது பெரிய நந்தி அங்கே இருக்குது அது அதுவும் வந்து அந்த நாளில் கட்டப்பட்டதுனால் அதுவும் வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இடம் வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் பெரிய கோயில் அந்த இடம்லாம் வந்து இந்தியாவிலே வந்து சிறப்பான ரொம்ப பிரபலமான இடம் அது மாதிரி சுற்றுலாத்தலங்களுக்கு சுற்றுலாத்தலங்களுமே வந்து இருக்கிற இடம் அந்த நாளையில க அது மாதிரி கல்லணை கல்லணை வந்து கரிகால சோழன் கட்டினது அந்த நாளைலயே வந்து கடலில் வந்து அரிப்பு ப கடல் குள்ளே போ கடல் குள்ளே அந்த தண்ணி அரிச்சிக்கிட்டு போகாம எதோ ஒரு கலவையை வச்சு வெண்மையான கலவையை வச்சு இந்த க கல்லணையை கட்டி இருக்குறார் அதெலாம் வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு அந்த கல்லணை கட்டி ஆனா இன்னமுமே அது வந்து ரொம்ப கம்பீரமாக ராஜராஜ கரிகால சோழனோட பேர சொல்லிக்கிட் இருக்குது அதனால அதுவுமே வந்து ரொம்ப சிறப்பானது அதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் இது எல்லாமே வந்து சுற்றுலாத்தலங்கள் தான்